உண்மைச்சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் எனக்கு பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கற்பனையா இருக்கிற கதைகளை படிக்கிறத விட பாத்தீங்கன்னா உண்மையா சுவாரஸ்யமா இதில் உண்மையாமே நடந்துருக்குது அப்படிங்கிறம்போது அதை படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்தில் வந்து ம் இரு நாட்டுல வந்து போரு நடக்கும் அதுக்கு வந்து வீரர்கள்லாம் வந்து போய் போர் புரிஞ்சாங்க அதில் வந்து இவ்வளோ இந்த நாட்டை கைப்பட்டுனாங்க இந்த கோயில் கட்டுனாங்க இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா க அப்போல்லாம் வண்டி வாகன வசதி கூட இல்லாதம்போது பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் வந்து அந்த போட்டுலே வெச்சு படகுலே வெச்சு கல்லால் நிறைய பெரிய பெரிய கல்லெல்லாம் வெச்சு கொண்டு போய் இந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரிலாம் நிறையா கட்டிருக்காங்க அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து புக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அதெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையா நடந்த கதை அதனால வந்து சுவாரஸ்யமாக இருக்குது அதை படிக்கிறதுக்கு உண்மையா இருக்கிறனால உண்மைச்சோ கதை இந்த மாதிரி கிரைம் நாவல் இந்த பேய் கதை இந்த மாதிரி கதையை படிக்கிறத விட இது வாழ்க்கையில் வந்து நம்ம நடந்த கதை இது உண்மையாலுமே நடந்துருக்குது அவங்க இவ்வளோ திறமையாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் கதை எழுதிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பா படிக்க பிடிக்கிது நல்லா இருக்குது